எங்கள் ஊர் கள்ளக்குறிச்சி ஆனது மத சார்பற்ற முக்கிய விழாக்கள் முக்கிய பங்களிப்புகள் பார்த்தீங்கன்னா இங்கே ஹிண்டுக்கள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுலையும் பார்த்திங்கனா இங்கே கோயில்கள் மற்ற விஷயங்கள் இருக்குல்லை சின்ன சின்ன கிராமங்களில் உள்ள கோயில்கள் மற்ற பிரார்த்தனைகள் உள்ள கோயில்கள் இங்க ரொம்பவும் முக்கியத்துவமாக இருக்கின்றன ரெண்டாவது சடங்குகள் யாத்திரைகள் சம்பிரதாயங்கள் இங்கே ரொம்ப விழாக்காலங்களிலும் மற்ற முக்கிய பிரார்த்தனை காலங்களிலும் செய்யப்படும் ஒரு நிகழ்ச்சிகளில் சிறந்த முறைகளும் சிறந்த பங்களிப்பாகவும் இருக்கின்றன ரெண்டாவது மூன்று சமூகத்தை சார்ந்த ஹிண்டு முஸ்லீம் கிறிஸ்டின் அங்கே மூன்று மதத்தினருமே எங்களுக்கு சிறந்த ஒரு நல்ல விழாக்காலங்களும் யாத்திரைகளும் பிரார்த்தனைகளும் செய்து கொடுக்கும் முறைகளிலும் சடங்குகளும் பிரசாதங்களும் அவங்க கொடுக்கும் முறைகளும் மூன்று மதங்களிலுமே சிறந்த வழி நல்ல ஒரு மதச்சார்பற்ற ஒரு செயல்களும் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன